அரசின் பல்வேறு திட்டங்கள் பாமர மக்களுக்கு எப்படி எடுத்து செல்லலாம் அரசு பல்வேறு திட்டங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு சேவை ஒன்று வந்து இ சேவை மையம்னு ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு உடைய எல்லா திட்டங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும் அரசின் பல்வேறு திட்டங்களை நேரடியாக பார்க்கறதுக்கும் ஒரு ஆப் இருக்குது தமிழக அரசின் திட்டங்கள் அப்படின்னு போட்டோம்னா அதில் என்னென்ன திட்டங்கள் வந்து நம்ம யூடியூபில் போட்டோம்னா அதோடய என்னென்ன திட்டங்களை தமிழ்நாடு அரசில் என்னென்ன திட்டங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத மக்கள் எல்லோரும் நேரடியாகவே ஃபோன் மூலிமா பார்த்துக்கலாம் காவல் துறையில் வந்து மக்களின் நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா காவல் துறையை பார்த்தா மக்கள் கண்டிப்பாக ஒரு பயமும் ஒரு அச்சமும் இருக்குது ஏன்னா காவல்துறை வந்து தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டிக்க கூடிய நிலமையில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குறதுனால அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்க குற்றவாளிகளை வந்து உடனடியாக பிடித்து முன்னாடிலாம் வந்து ஒரு கேஸு பிடிக்கணுன்னா ஒரு இது இப்போல்லாம் வந்து தொழில்நுட்பம் வந்து அதிகமான முன்னேற்றம் அடைஞ்சனால அவங்க மேலே வந்து அதிகம் நம்பிக்கை வந்து மக்கள் வைச்சிருக்காங்க காவல்துறை உலகின் மிக சிறந்த காவல்துறை என்பது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் ஒரு ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அத உடனடியாக தொழில்நுட்பங்களை கொண்டு ஒரு நாளோ ஒரு வாரத்துலேயோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சி யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத இப்போல்லாம் வந்து உடனே கண்டுபிடிச்சி உடனே தண்டனை கொடுக்குறாங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து காவல்துறையை பார்த்து நிறைய தவறுகள் செய்கிறத வந்து அதிகமாக ஆனாலும் உடனடியாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க காவல்துறை அதனால் முந்தி இருந்த காவல்துறைன்ற நம்பிக்கைலாம் இல்லை இப்போ எல்லோருமே வந்து காவல்துறையை வந்து பாராட்டுறாங்க அந்தளவுக்கு இப்போது வந்து காவல் துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி காவல்துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு மக்கள் மீது அதிகமாக அவங்க மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க